ஷார்ட் கம்போஷனை தீர்மானிக்கிறதுங்குறது எல்லா நேரங்களும் இயற்கையாக அமைகிறது கிடையாது நமக்கு ஒரு தேவை இருக்கும் அந்த தேவைக்காக நம்ம செயற்கையாக சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் சில நேரங்களில் நமக்கு இயற்கையாவே அமையும் ஒரு ஒரு இடத்துல போய் போட்டோ எடுக்கிறோம் அப்படீன்னா அதில் வந்துட்டு நமக்கு அங்கே ஒரு விஷயம் அழகாக தெரியும் ஸோ அதை நம்ம அப்படியே எடுக்கிறதா இருக்கும் ஒன்றே ஒன்று நம்ம செயற்கையாக ஒரு சில விஷயங்கள உருவாக்க வேண்டியதாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட்டை அழகாக காட்டுகிறதுக்கு சில செயற்கையான பொருள்களில் வந்துட்டு நம்ம சே அந்த இடத்துல சேர்க்க வேண்டியதாக இருக்கும் இதுக்கு நுட்பங்கங்குறது நம்ம இடத்தையும் அந்த சுச்சுவேஷனையும் பொறுத்தது நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சில நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் பார்த்து தான் ஆகணும்